பத்தோம்போது பத்து ரெண்டாயிரம் ஒன்று பத்து த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பத்து ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று இருபத்தொன்னு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு